நம்ம ஊரில் பார்த்திங்ன்னா அடிக்கடி இந்த வாய்க்கால் வரப்பு தகராறுதான் அதிகமாக நடக்கும்ங்க அண்ண தம்பிகுள்ள அடிச்சிக்குவாங்க அதனாலேயே கொஞ்ச பிரச்சனையாக இருக்கும் இது இதெலாம் தடுக்கணும்னால் போலீஸ் அப்பப்போ ரவுண்ட்ஸ் வரணும் ரவுண்ட்ஸ் வரதுல்லாமல் அவங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்குற ஏதாவது ஒரு சொல்லணும் ஒரு அவசரம் எண் கொடுக்கலாம் அப்புறம் நம்ம ஊர் பக்கம்லா பார்த்திங்ன்னா நிறையா கார்மெண்ட்ஸ் இருக்குது அங்கே வந்து எப்படினா அடிக்கடி எல்லாம் பொண்ணுங்கள்லாம் நிறையா பேர் வேலைக்கு போய்ட்டு வந்திட்டுறிக்காங்க அப்படி போகும்போது கொஞ்ஜோம் பாதுகாப்பு கொஞ்ஜோம் அவங்க இருக்கிறோம் அப்படிங்குற ஒரு நம்பிக்கை கொடுக்குணும் ரவுண்டஸ் வரது அப்பப்போ போய் செக் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணால்னா கொஞ்ஜோம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்தமாதிரி இருக்கும்